ஹலோ அண்ணா சேலம் பிரியாணி கடைங்களா அண்ணா நான் இப்போது ட்ரெயினில் வந்துகிட்ருக்கேன் நான் திருப்பூரில் ஏறியிருக்கேன் சேலம் வரதுக்கு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு நைட்டு ஒரு மணி அப்படி ஆகிரும் மழை வேறு வந்துகிட்ருக்கு அந்த டைமில் சாப்பாடு டெலிவரி பண்ணுவீங்களா அண்ணா ட்ரெயினில் ஆமாமாம் ஆமாம் ஒரு மணிக்கு மேலே ஆகிடும்

நான் இருக்கிற கோச்சிக்கே வந்து கொடுத்துடுவாங்களா ரயில்வே ஸ்டேஷனில் ஆ சரிங்கண்ணா எத்தனை ருபா ஆகும் அந்த டெலிவரிக்கு தனியாக நான் காசு ஏதாவது கட்டணுமா இல்லை நீங்களே அனுப்பிச்சிவிட்ருவீங்களா